சார் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் சார் ருத்ரன் பேசுகிறேன் சார் நாகப்பட்டினம் சார் இந்தமாரி நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் டீ குடிச்சிட்டுருந்தேன் சார்

டீ குடிச்சிட்டுருக்கும்போது என் செல்லை அதை எடு எடுத்துவிட்டாங்க சார் திருடிவிட்டாங்க சார் என் செல்லை சார் அதான் சார் பக்கத்தில் உள்ளவங்க மேலே சந்தேகமாக இருந்தது அவங்கதான் எடுத்துவிட்டாங்களோ என்னமோ எனக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும் சார் ஒன்று ஆ நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் சார் டீ குடிச்சிட்டுருக்கும்போது சார் ஆ ஆமாம் சார் பத்தரை மணி இருக்கும் சார்

காணாமப் போய் ஒருநாள் ஆகுது சார்

ஆ சார் அட்ரஸ் சொல்கிறேன் சார் இருபது காமராஜர் நகர் நாகப்பட்டினம் சார் ஆ ஃபோன் சார் ஆ பத்து முப்பத்தெட்டு நாற்பது ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ சார்

சார் எம் பேர் ருத்ரன் சார் ஆமாம் சார் இருபது காமராஜர் நகர் நாகப்பட்டினம் சார் சார் கொஞ்சம் இம்மீடியட் ஆ ஓகே சார் கொஞ்சம் இமீடியட்டாக கொஞ்சம் கண்டுப்பிடிச்சு கொடுங்க சார் ம் சரி சார்